கிருஷ்ணகிரியில் உள்ளூர் தொழில்கனு சில பார்த்திங்கன்னா நம்ம விந்தியா கால் சென்ட்ருனு ஒன்று இருக்குதுங்க அப்புறம் வந்து பனியன் கம்பெனி இருக்குது டெல்டா ம கம்பெனி இருக்குது அப்புறம் வந்து ஓலோ ஓலா கார் சிஸ்டம் ஆட்டோ இதெல்லாம் வந்து நல்லா நிறையா வசதி இருக்குது வணிகங்கள்னு பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிகள் இருக்குது பனியன் கம்பெனி இருக்குது அப்புறம் வந்து இது எலெக்ட்ரானிக்ஸ் கம்பெனிகள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்துருச்சுங்க காலப்போக்கில் பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி வந்து நிறைய முன்னேறி உள்ளது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க எல் எ எந்த ஒரு இது வந்தாலும் சவாலாக எடுத்துகிட்டு அந்த வாய்ப்புகளை வந்து தவற விடாமல் வந்து முன்னோக்கி போய்கிட்ருக்காங்க ம இது விவசாயத்தில்ன்னு பார்த்திங்கன்னா கூட நல்ல ஒரு பங்கு வகிக்கிறது கிருஷ்ணகிரி எல்லா காய்கறிகள் விளைவிக்கிறதுக்கு எல் எல்லாமே இங்கே க கிருஷ்ணகிரியில் வந்து ஏதோ இல்லை மாங்கனியில் மிக மிக முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுகிறது பயிர்களுன்னு பார்த்திங்கன்னா எல்லா எல்லா விவசாயிகளும் எல் அவுங்கவங்க நிலத்துல எல்லா விவசாயமும் பார்க்குறாங்க எதிலையும் வந்து நாங்கள் வந்து முக்கியத்துவம் தரலைன்னு சொல்ல முடியாது எல்லாத்துலேயும் வந்து முக்கியமாக எடுத்துகிட்டு எல்லா விவசாயங்களும் எல்லா வகையான காய்கறிகள் கீரைகள் ஊட்டச்சத்தான பொருட்கள் பருப்பு வகைகள் அரிசி வகைகள் இது எல்லாமே வந்து முக்கியம் என்று எல்லாேருமே வந்து அது ஒரு தொழிலாக ஆகவே கரு தொழிலாக ஆகவே அவங்க வந்து செஞ்சுட்ருக்காங்க